போக்குவரத்து வந்து முந்தியெல்லாம் வந்து நாங்கள்நடந்து போயிகிட்டுருந்தோம் சைக்கிளில் போவோம் இல்லாட்டி வண்டி கிடச்சா போவோம் யாரோ ரோட்டில் நடந்து போகும்போது ஒருத்தர் போய்கிட்டுருந்தாருன்னா அவர்க்கிட்ட சித்த என்ன கொண்டுபோய் அங்கே விடுங்கனு சொல்லி போய்கிட்டுருந்தோம் ஆனால் இப்போ இருக்கிற காலக்கட்டத்துக்கு அந்த இரட்டை சக்கரம் அதாவது ஒரு டூ வீலர் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து அந்த வந்து ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா அதை பைக்னு சொல்லுவோம் மோட்டார் பைக் வந்துருச்சு ஒரு ஊரில் வந்து ந அந்த காரு வந்து சொன்னாலே அந்த காரை வேடிக்கை பார்க்குறதுக்கு அவ்வளோ பேர் நாங்கள் சின்னக்கொழந்தையா இருக்கும் போது நின்றுக்கிட்டுருப்போம் இப்போ அந்த காருலையே நம்மளே பயணம் செயகிறோம் அந்த காரே வாங்கக்கூடிய அளவுக்கெல்லாம் நமக்குடைய வசதி வாய்ப்புகள் அல்லது ஒரு இது கெடைக்குன்னு சொன்னால் வாய்ப்பு கிடைக்குதுனு சொன்னோம்னால் இதெல்லாம் ஒரு பெரிய மாற்றமாகதான் இப்போ நம்ம பார்க்கவேண்டியதா இருக்கு அப்போ வந்து போகமுடியாது ஒரு சைக்கிளில் போகணுன்னா மிதிச்சுட்டு போகணும் அப்போ இப்போ உடனே டூ வீலர் போ போகிறோம் அது வந்து பெட்ரோலில் இயங்குது அப்புறம் ஸ்கூட்டி எல்லாத்திலியும் ஒவ்வொரு வித விதமான வண்டிகள் ஒரு வண்டி வந்துருச்சுன்னு சொன்னால் அது அதுவும் போட்டி போட்டுக்கிட்டு அந்த மக்களுக்கு அவங்க அந்த எதை இலகுவா கொண்டு போற லெவெலுக்கு கொண்டு வந்திருக்காங்க இப்போ காரிலயே போகிறாங்க காரையும் தாண்டி சில பேர் ஃப்ளைட்டில் அதுதான் ஆகாய மார்க்கத்தில் திருச்சி போய் திருச்சிலேருந்து போகிறாங்க அதெல்லாம் வசதி வாய்ப்புகளெலாம் அதிகமாக வந்துருச்சு புதிய போக்குவரத்து வந்து நிறைய இப்போ டூ வீலர்தான் இங்கேயிருந்து அப்புறம் இப்போல்லாம் வந்து அப்போல்லாம் ஆட்டோ வந்து நீங்கள் இதில்தான் நம்ம பார்த்துக்கிட்டுருக்கோம் சென்னை பெரிய பெரிய நகரத்தில்தான் போ போய் ஆட்டோ வந்து அங்கே இங்கேயும் வந்துருச்சு ஒரு வீட்டுக்கு வந்து ஆட்டோ வந்து இப்போ பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்கள ஏற்றிட்டு போவதுலேருந்து அங்கே கொண்டு வந்து விட்றதுக்கு எல்லா இடத்துலையுமே இந்த புதிய போக்குவரத்து முறைகளை இங்கே டூ வீலரில் போய்கிட்டுருக்கோம் நமக்கு வந்து இப்போ அந்த டூ வீலர் இல்லைனா கை உடஞ்சமாரி இருக்குது இப்போதான் ஒருத்தருக்கும் வசதிகள் வர வர புது முறைகளை நம்ம அணுகிட்டிருக்கோம் ஆனால் பழைய பாரம்பரியம் அந்த சைக்கிள்லிருந்து போய்கிட்டு வந்தது உடம்பு நல்லா இருந்துச்சுங்குறதெல்லாம் இப்போ யாரும் அதை பற்றி கவலைப்பட்றது இல்லை ஏறி உக்காந்தோனே போய்கிட்டுருக்கும் அதுதான் இப்போ நடந்துக்கிட்டுருக்குது